எங்கள் வீட்டிலிங்க சார் நாங்களே வி செய்கிறோன்னா வெங்காயம் இது வடகம் போடணுன்னா வெங்காயம் ஆட்டி வெயில்ல போட்டு அது பிழிஞ்சிவிட்டு திரும்ப மறுநாள் ஆட்டி திரும்ப அதே மாதிரி மூணு நாள் செஞ்சி செஞ்சி அதுக்கப்புறம் அது கா க கொஞ்சம் கலர் மாறுனப்புறம் எண்ணய் போட்டு வெளக்கெண்ணய் போட்டு கடுகு பச்சை கடுகு கடலப்பருப்பு எல்லாமே உளுத்தம்பருப்பு எல்லாம் பச்சையாக போட்டு க எண்ணெய்ல பிசஞ்சி அது உருண்டை பிடிச்சி வெயில்ல வச்சி வச்சி ஒரு வாரம் வரைக்கும் எடுத்து அதுக்கப்புறம் காஞ்சப்புறம் அது வடகம் எடுத்து வச்சிக்கிருவோம் அதே மாதிரி மாங்காய் வத்தல் வந்து மாங்காய் உப்பில் ஊற வச்சி காய வச்சி நல்லா மொறுமொறுன்னு ஆன அப்புறம் அதை எடுத்து வச்சிட்டு ஸ்டாக் பண்ணிட்டு அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எப்போ வேணுமோ அந்த மாங்கா வத்தலை வந்து சுடு தண்ணியில வேக வச்சி அந்த தண்ணியை எடுத்துட்டு வடிகட்டி அந்த மாங்காய் வத்தலை இது வந்து கொ வெந்துடும் அப்படே இப்போதான் புதுசாக பண்ணமாதிரி இருக்கும் அதை வந்து தாளித்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து பாட்டில்ல போட்டு வச்சிக்கிட்டோமுன்னா எப்போ வேணா தொட்டுக்கலாம் அப்படியும் இல்லைனா இன்னொரு இதுக்கூட மாங்காவே அறுத்து உப்பில் ஒரு நாள் ஊற வச்சி கொஞ்சம் காத்தோட்டமாக ஆற வச்சி அதுக்கப்புறம் உப்பு மிளகா எல்லாம் போட்டு கலக்க வச்சு தாளித்து விட்டுட்டோமுன்னா ஒரு வருஷம் ஆனாக்கூட எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி வச்சோம்னா ஒரு வருஷம் ஆனாக்கூட கெடாது இப்போ மாரி அதே மாதிரி வெயில் காலம் வந்து சித்திரை மாதம் வெயில் வந்துச்சின்னால் அரிசி கஞ்சி வற்றல் அந்த மாதிரி முறுக்கு இந்த மாதிரியெல்லாம் களி கிண்டுகிற மாதிரி அரிசி இதுக்கு கிண்டி முறுக்கு வற்றல் போடுவோம் இல்லைன்னா கஞ்சி வற்றலு போட்டு கரண்டியை எடுத்து சீக்கரமாக ஈஸியாக ஆகணும்னா இது மாதிரி மொட்டை மாடியில கஞ்ச ஊற்றி காய வச்சி நல்லா ஸ்டோர் பண்ணி மதியானத்தில் சாப்பிடம்போது வேணும்னா எப்போ வேணா எண்ணெய்ல பொரித்து சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும்